நாங்கள் சிலிண்டரை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக தான் பயன்படுத்தணும் ஏன்னால் அது எளிதில் தீப்பற்றி தீப்பற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஏ சிலிண்டருக்கு பக்கத்தில் கே வந்து ஆன் பண்ணி ரொம்ப நாழி வெச்சுக்கக்கூடாது சிலிண்ட்ரை டக்குன்னு பற்ற வைக்கிறப்போ டக்குன்னு பேர்ன் பண்ணிவிட்டு கீழே ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணவுன்னே டக்குன்னு பற்ற வெச்சுட்ணும் இல்லை ஆஃப் பண்ணி வெச்சுட்ணும் துணியை பக்கத்தில் வைக்கக்கூடாது எண்ணெய் பாட்டில வக் இது பக்கத்தில் வைக்கக்கூடாது ஏன்னால் தக் டக்குன்னு இதாகிடும் இது லேஸாக பட்டால்கூட அது டக்குன்னு தீப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளியில் போகிறப்ப கீழே சிலிண் இது ஆ ரெகுலேட்ரை ஆஃப் பண்ணி வெச்சு தான் போகணும் ஏன்னால் சமயத்தில் ஏதாவது லீக்காகிடுச்சினா சிலிண்ட்ரு கேஸ் லீக்காணுச்சுனா டக்குன்னு தீப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இது சிலிண்ட்ரை பயன்படுத்தும் போது கவனமாக தான் பயன்படுத்தணும் வெளியில் போகிறப்ப ஒரு தடவைக்கு ரெண்டு தடவ கீழே லெகுலேட்ரை ஆஃப் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கணும் அது வேறு எதாவது லீக்காகி தவறுதலாக நம்ம வந்து அடுப்படியில் வந்து லைட்டு கீட்டு போட்டோம்னால் டக்குன்னு பிடிக்கு சொல்லுவாங்க அதனால் சிலிண்ட்ரை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேணும் எண்ணெய் பாட்டிலோ இல்லை துணிகளோ பக்கத்தில் வெச்சுருந்தா டக்குன்னு தீப்பிடிச்சிடும் அதனால் சிலிண்ட்ரை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக வெளியில் போகிறப்பையும் கீழே ஆஃப் பண்ணியிருக்கோமா ரெகுலேட்டரை இல்லையான்னு ஒரு தடவைக்கி ரெண்டு தடவை செக் பண்ணிக்கணும் அதனால் ரொம்ப கவனமாக தான் சிலிண்ட்ரை வந்து பயன்படுத்திகிட்டிருக்கறோம் பிள்ளைங்களெலாம் இங்கே பக்கத்தில் விடக்கூடாது அதை பிள்ளைங்கள் தவறுதலாக இது ஆன் பண்ணி வெச்சுட்டு அடித்தா கூட கொஞ்சம் ஏதாவது ஒரு விளைவுகள் வரும் அதனால் சிலிண்ட்ரை வந்து பயன்படுத்தும் போது நாங்கள் வந்து கவனமாக தான் பயன்படுத்தணும் ஊருக்கு போகிறப்ப கூட நாங்கள் வந்து நிறுத்தி வெச்சுருவோம் கீழே நிறுத்தி வெச்சுட்டு தான் போகிறது எமர்ஜென்சி மறந்து கிறந்து போயிட்டா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து வந்து உள்ளே பார்த்துட்டு தான் போய் நாங்கள் சரி பண்ணுவோம் அதனால் வந்து சிலிண்ட்ரை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஏன்னால் கொஞ்சம் இம்பம்ப அலட்சியமாக இருந்துவிட்டோன்னா ஏதாவது ஒரு விளைவுகள் ஏற்பற்று ஏற்படும் அதனால் சிலிண்ட்ரை வந்து நாங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக தான் பயன்படுத்துகிறோம்